சிவகங்கை டிஸ்ட்ரிக்க பொறுத்த அளவு என்னென்ன இருக்குனால் ரெட் சோயில்ஸ் செம்மண்ருக்கும் அப்புறம் அதே மாதிரி களிமண் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து இது மாதிரி வறண்ட பூமின்னு தான் சொல்லுவாங்க சிவங்கையை அதே மாதிரி இங்கே வந்து நீர் வளம் இங்கே வந்து அதிகமாக எப்படி இந்து கிடைக்கிது அப்படின்னா வைகை ரிவர் வந்து இங்கே வைகை நதி வந்து இங்கே பாயிறதுனால தான் அதோடய இதுலாம் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கிது அதேமாதிரி சிவகங்கையில் வந்து என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னா கேல்ஷீட் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதே மாதிரி கிளே களிமண் அதிகமாக கிடைக்கிது அதே மாதிரி கிரேனைட் இது இதலாம் நிறையா கிடைக்கிறது மேங்கனிஸ்லாம் இங்ககே நிறையா கிடைக்கிது அதேமாரி இங்கே வந்து இங்கே வந்து நெ நிறையா பழங்காலத்து வளங்கள் அதெல்லாமே இங்கே இருக்குது செம்மண் அப்படிங் இங்கேந்து மாசுபாடு அப்படின்னா இப்போ வந்து எதனால வந்து இங்கே வந்து அதிகமாக மாசுபாடு ஏற்படுது அப்படின்னா நிறையா ஒரு இது வந்து ஒரு வறண்ட பூமி அதே மாதிரி வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து எந்த பேரூராட்சி வந்து இல்லை காரைக்குடி நகராட்சின்னு ஒன்று இருக்குது முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருக்குது அவங்க தான் வந்து எல்லா தொட்டிகளையும் வந்து சுத்தம் பண்றாங்க